இந்த மழை காலத்துலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப அதிகமாக பெய்யும் அப்போ வந்து இங்கே ச்சே இதெல்லாம் வந்து ஷீட்டு போட்டுவிடுவோம் நாங்கள் அது ஒரு மாதிரி ஒரு ஷீட்டு வாங்கி வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள் அதைபோட்டு ஒரு கட்டு கயிறு கட்டி தான் இருக்கும் நாங்கள் ஷீட்டு போட்டு விட்டுருவோம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தண்ணியும் போகக்கூடாது அப்படின்றத்துக்காக சின்ன கார்டன் தான் வச்சுருக்கோம் நாங்கள் ரொம்ப பெரிய கார்டனெலாம் இல்லை அப்புறமேட்டு செடி இந்த தொட்டியில் செடி வச்சுருக்குறதெல்லாம் உள்ள எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுப்போம் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சடிக்கிற கட்டம் ஒன்று இருக்கும் காலக்கட்டம் இருக்கும் வந்து அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் உரம் மாட்டு சாணம் அப்புறமேட்டா ஒரு நல்ல உரம் இருக்குது என்னென்னா இந்த மீன் ஒ ஒரு கிலோ மீன் ஒரு கிலோ மீனுக்கு அரை கிலோ சர்க்கர போட்டு ஊற வைக்கணும் ஒரு மாதத்துக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி த ரொம்ப மோசமான ஸ்மெல் ஒன்று வரும் அப்போது அதை வந்து நம்ம பெருசாக ஒன்றும் பார்த்துக்க தேவை இல்லை அதை அது அப்படியே ஊறும் ஒரு மாதம் கழிச்சு ரொம்ப நல்ல உரம் அதை போட்டால் செடியெல்லாம் நல்லா துளுர்த்து வரும் நல்லா வளர்கிறத்துக்கு இது பட்டுபோகாமல் நல்ல ஆரோக்கியமாக வளர்கிறத்துக்கு அதே மாதிரி சரியா தண்ணி காட்டணும் அந்த வெயில் காலத்துலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தண்ணி காட்ட மறந்துவிட்டா கூட அது மாதிரி சுருங்கிவிடும் செடியெல்லாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரியா வந்து தண்ணி ஊற்றி கரெக்ட்டாக பராமரிக்கணும் அதே மாதிரி மழை காலத்தில் பெருசாக தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னால் தண்ணி ஊற்றினா அது இன்னும் செடிக்கு வந்து அது ந ரொம்ப நல்லதாகெல்லாம் இருக்காது அதனால் வந்து கொஞ்சம் மழை பெய்யிர மழை இல்லாத அன்னிக்கு நாங்கள் தண்ணி ஊற்றுவோம் ஆனால் இந்த அதுக்கப்புறமேட்டா அந்த பூச்சி கொ பூச்சிகொல்லியெல்லாம் நாங்கள் போடமாட்டோம் ஏன்னால் அதெல்லாம் கொஞ்சம் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பூச்சிக்கொல்லியெலாம் போடாமல் வீட்டிலயே தயாரித்தது இந்த பூச்சை ஓட்டுறதுக்கு வந்து அந்த நிறைய பேர்ட்ஸ் வளர்க்குறோம் நாங்கள் அதுங்க வந்து இந்த பூச்சை பிடிச்சிட்டுப் போயிடும்